வாழ்க்கையில் வந்து முக்கியமான பாடம் என்ன கத்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா யாரையும் நம்பக்கூடாது முதல்ல அதுதான் ஏன்னால் வந்துட்டு எல்லோரையும் நம்ம வந்து நம்பிடுவோம் பட் எல்லாத்தையும் நம்பி விடுவோம் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் எல்லாமே பட் அவங்க வந்துட்டு அவங்க மேலேயும் தப்பு கிடையாது நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெரியாமல் அதை வந்து மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லிடுவாங்க அது நமக்கே பிரச்சினையாகும் ஸோ வந்து யாரையும் எந்த சூழ்நிலையும் யாரையும் நம்பக்கூடாது நம்ப அது வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பெற்றவங்க நம்மளை வந்து பெற்றவங்க நம்ப பேரெண்ட்ஸை வந்துட்டு நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் இதுதான் அதுதான் வந்துட்டு அந்த யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுதான் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய தா தாக்கத்தை வந்து உண்டு பண்ணிச்சு